திருப்பூர் மாவட்டத்தில் இந்தப் பின்னலாடை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதில் உள்ள அந்த தொழில்கள் தொழிலாளர்கள் ஆண் பெண் தொழிலாளர்கள் சிறுவர்கள் அந்தக் கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த சேல்ஸு துறையில் உள்ளவங்கள் இந்த மாதிரி அவங்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் அங்கே ரோட்டோரம் இருக்கக்கூடிய இந்த தட்டுவண்டி கடைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இட்லி தோசை ஊத்தப்பம் ஆனியன் தோசை என்ன ஆம்லெட் இப்போது இந்த மாதிரி உணவு வகைகளெலாம் நிறைய கிடைக்கும் இதில் பாரம்பரிய உணவு வகையான மதியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாம்பார் ரைஸு சாம்பார் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் கருவேப்பிலை சாதம் என்ன பிரியாணி கிடைக்கும் மா அதாவது ஆட்டுக்கறி பிரியாணி கோழிக்கறி பிரியாணி காடை பிரியாணி மீன் பிரியாணி இந்த மாதிரி உணவு வகைகளெலாம் கிடைக்கும் காலையில் இது மாதிரி இந்த டிஃபன் காலை டிஃபன்கள் கிடைக்கும் இது மாதிரி பல தரப்பட்ட உணவுகள் கிடைக்குது இதில் அந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெமன் சாதம் தயிர் சாதம் கருவேப்பிலை சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதங்களெலாம் கொடுக்கப்படுது ஒரு விலைக் குறைந்த ஒரு மதிப்பில் தான் இது கொடுக்கப்படுது ஆனால் அளவு அதிகமாக இருக்கும் இந்த தொலிற்சாலை தொழிலாளர்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது திருப்பூர் மாவட்டத்தைப் பொறுத்தளவில் அதேபோல பின்னனாடை நிறுவனங்களிலுள்ள தொழிலாளர்கள் தன்னுடைய உணவுத் தேவைகளை இது மாதிரி சிற்றுண்டிகள் மற்றும் சிறிய சிறிய இந்த ஹோட்டல்கள் உணவு நிறுவனங்கள் மூலம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாத்தாங்க இருக்குது ஆமாம்